இந்தியாவில் பிடித்த மாநிலம் என்றால் எங்களுக்கு தமிழ்நாடு தான் ஏன்னால் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் தமிழ்மொழி மற்ற மொழிகளெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதனால் நாங்கள் எப்பொழுதும் தமிழ் தமிழ் என்று தான் இருப்போம் தமிழ் மற்ற மொழிகளும் எங்களுக்கு எந்த மொழியும் தெரியாது வேறு ஒரு மாநிலம் சென்றால் கூட எங்களுக்கு மொழி தெரியாமல் அங்களிப்போம் அதனால் எப்பொழுதும் எங்களுக்கு தமிழ் தமிழ் என்று தான் தமிழ்நாடோடு ஆசை எங்களுக்கு பிடிக்கும் அதனால் தமிழ்நாட்டின்னுள்ள மக்கள் என்று இப்போ தமிழகத்தின் கலாச்சாரமும் பண்பாடுகளும் எங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும் வேறு மாநித்தல் நம்மள் செல்லும்ம செல்லும்பொழுது மொழி தெரியாதா ப பகுதி இருக்கும் அதனால் எப்பொழுதும் தமிழ் என்று தமிழ் என்று வந்து தமிழ்நாடு தான் எங்களுக்கு மிகவும் பிடித்த மாநிலமாகவும் தமிழகத்தில் பல கலைகளும் சிற்பங்களும் பல நல்லா இயற்கையான சூழ்ந்த மலை பிரதேசங்களும் ஆறு டேம் போன்றவற்றையெல்லாம் இருக்கிறது வெளி மாநிலத்தில் சென்று மொழி தெரியாமல் நாங்கள் இருக்கும்பொழுது வெளி எந்த மொழியும் தெரியாது அதனால் தமிழகத்தின் தலை ச த தலைசிறந்த இது நகரமாக நாம் கருதி தமிழ் தமிழ் என்று தான் வந்து இருக்கணும்